ஹலோ குட் மார்னிங் மேம் மேம் என் பேர் கற்பகநாதன் நான் வந்து பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிவிட்டு ஃபைர் அண்ட் சேஃப்டி எக்ஸ்ட்ரா கோர்ஸ் பண்ணியிருக்கேன் மேம் ஆ அதுவும் இல்லாமல் நான் சிஎன்சி ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸும் இருக்கு எல்லாமே சர்ட்டிஃபிகேட்ஸ் என்கிட்ட இருக்கு நான் துபாயில் வந்து ஒர்க்குக்காக சர்ச் பண்ணிகிட்டு இருக்கேன் அங்கே எதுவும் வேலை எதுவும் ஆஃபர் இருக்கா மேம் ஓகே மேம் ஓகே

ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே ஓகே மேம் ஓகே மேம் சேலரி எந்தமாதிரி மேம் சேலரி அக்கமன்டேஷன்லாம் எப்படி மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே ஆ ஓகே மேம் நான் டாக்குமெண்ட்ஸ் அப்புறம் விசா ப்ராசஸ் டிக்கெட் அதனால் அதெல்லாம் எப்படி மேம் ஓகே மேம் ஓகே தேங்க்ஸ் நான் எந்த மெயில் ஐடிக்கு டாக்குமெண்ட்ஸ்ஸ சென்ட் பண்ணனும்